இந்த சேவல் சண்டை நடக்கும் அது வந்து ஒரு தீவிரமாக இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க ரொம்ப தீவிரமாக அந்த சேவலை பழக்கி அதை ஒரு மெருகூட்டி அதை பண்ணி இதை பண்ணி அவிங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க ஆனால் சேவல் சண்டையில் பார்த்தா அவிங்க ரெண்டு பேரும் அவ்வளோ குளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியமாட்டாங்க அவ்வளோ சண்டை போட்டுக்குவாங்க ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்குறீங்க இதுக்கொசரம் எதுக்குடா இவ்வளோ சண்டை போட்டுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் இல்லைக்கா பந்தயம்னா அது அப்படி தாங்க்கா சண்டை சேவலை சண்டைக்கு விட்டிருக்கோம் அப்போ நம்ம சேவல் ஜெய்க்குதா அவங்க சேவல் ஜெய்க்குதானு பார்க்கணும்லக்கா அதெல்லாம் ஃப்ரெண்டுன்னு பார்த்துட்டு இருந்தால் அதெல்லாம் போக அதெல்லாம் சரிபடாதுக்கா அப்டிம்பாங்க மாட்டு வண்டி பந்தயம் வந்து இந்த பொங்கல் சமயத்தில் வைப்பாங்க ஒரு சில முன்னேலாம் இருந்துச்சு மாட்டு வண்டி பந்தயம் வந்து பொங்கல் டைமில் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருந்து கோவில் வரைக்கும் போய்ட்டு வர சொல்வாங்க ஆடு இல்லை இந்த குதிர வண்டி பந்தயம் போகும் குதிர வண்டி எங்கள் லைன்லேயே போகும் அடிக்கடி ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சு ஒரு பத்து வண்டி போகும் வச்சுக்கோங்க குதிர ஒரு குதிர ஒரு வண்டி அதில் ஒரு ஆள் உக்காந்து இருப்பார் அந்த குதிரைய வந்து டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு விரட்டிக்கிட்டு போவார் அது அது பின்னாடி ஒரு நான் ஒரு பத்து இருபது பேர் வண்டியில் சர்ரு புர்ரு சர்ரு புர்ருனு வண்டியில் போவாங்க அவங்க போகிறத பார்க்கவே நமக்கு பயமாக இருக்கும் ஏன்னா எங்கடா குதிரைக்குள்ளே போய் இவங்க வண்டியில் போறவங்க விட்டுருவாங்களோ அப்படி அவ்வளோ ஒரு சத்தத்தோடு போவாங்க அதுமாரி இதல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஐயோ எங்கே உள்ளுக்குள் விட்டுருவாங்களோ யாரும் விழுந்துருவாங்களோ யாரும் ஏதும் பண்ணி யாரும் ஏதும் வீணாக போய்ருவாங்களோ அப்படின்ற அந்த யோசனை தான் ஓடிகிட்டு இருக்கும் ஒழிஞ்சி அது திருப்தியாக நம்மளால் அந்த பந்தயத்தல்லாம் வந்து பார்க்க முடியாது பயமாக இருக்கும் என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இந்த சைக்கிள் ரேஸு இந்த டூவீலர் ரேஸ் வப்பாங்க இந்த பொங்கல் சமயத்தில் டூவீலர் ரேஸு வப்பாங்க பாருங்கள் அப்போது சைக்கிள் ரேஸு வப்பாங்க பாருங்கள் அந்த சைக்கிள் ரேஸ் போறவங்களை விட அதிகமாக ஒரு டூவீலரில் ஆளுங்க போவாங்க போ போ போ போ போ போ போ போனு பின்னாடியே ஆளுங்க டூவீலரில் பறந்துக்கிட்டு போவாங்க பயமாக இருக்கும் நமக்குல்லாம் பாக்கிறப்பையே எங்கடா கொண்டு போய் உள்ளுக்குள் விட்டுருவாய்ங்களோ டூவீலர் சைக்கிளில் போறவங்களை டூவீலரை கொண்டு போய் விட்டு இடஞ்சல் பண்ணிருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்கும் ஆனால் நல்லா தான் இருக்கும் பார்க்க அதலாம் வந்து ஒரு திருவிழா இந்த பொங்கல் சமயத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பந்தயமாகவே எங்கள் ஏரியா பக்கமாக மாட்டு வண்டி பந்தயம் அப்போ வைச்சாங்க இப்போலாம் கிடையாது இந்த சைக்கிள் ரேஸ் வந்து இன்னமும் இருக்கு சேவல் சண்டை வந்து இன்னும் இந்த ஞாயிற்று கிழமை ஆனால் இந்த வாலிப பசங்க என்ன பண்றாங்க ஆளுக்கு ஒரு சேவல் வளக்குறாங்க வளர்த்து கொண்டு போய் சண்டைக்கு விட்டு ஒரு சிலர் வந்து காசு பணம் காசு பணத்தை வச்சு சண்டை வளக்குறாங்க ஒரு சிலர் சும்மா நார்மலாக விளையாட்டுக்கு சுற்றினா தான் சண்டை கோழி சண்டையை விட்டுட்டு கொண்டுட்டு வராங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அடிக்கடி வந்து அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம்